ஹலோ ம் சொல்லுங்க சரி ஆ ம்

ஆ ஓகே இங்கே வராஹி அம்மன் பாம்பாட்டி சித்தர் கொஞ்சம் ரெண்டுக்கும் டி என்னது தூரம் டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு அழைச்சி கொண்டு போய் காட்டுறேன் நீங்கள் சிவகங்கை வந்து இறங்கனோன்னே எனக்கு கால் பண்ணிவிடுங்க நான் உங்களை பிக்அப் பண்ணிக்கிறேன் சரி நீங்கள் வந்து வந்து ரெ வந்து குளிச்சு கிளிச்சு டிரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுப்படி போய்விட்டு வந்து மதியானம் சாப்பிட்ரு அதுக்காக அது மாதிரி உள்ளதுக்கு ரெடி பண்ணணுமா சரி ஆ ஓகே ஆ ஆ அதுக்கு உங்களுக்கு நான் வந்து இப்போ ரூம் அரேஞ்ச் பண்ணிடுறேன் அங்கேயே உங்களுக்கு மீல்ஸும் காலை டிஃபன் மதியம் மீல்ஸு எல்லாம் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு நான் இதை இது பண்ணிகிறேன் அரேஞ்ச் பண்ணிகிறேன் ஆ ஆ ஆ அதெல்லாம் அதெல்லாம் எல்லாம் பக்கா அதெலாம் பக்காவாக இருக்கும் பக்கா தான் கோ வ கொஞ்சம் வந்து ரெண்ட்டு கொஞ்சம் கூட இருக்கும் ஏன்னால் அந்த ஏரியாவெலாம் ரொம்ப ரஷ் மிகுந்த ஏரியா அதனால ரெண்ட்டு கொஞ்சம் கூட இருக்கும் நீங்கள் அதை பார்க்காதீங்க உங்களுக்கு சாப்பாடு பட் எல்லாமே நல்லா கிளீனிங்காக சுகாதாரமாக இருக்கும் அதனால வந்து ஆ சரி சரி ம் ம் கண்டிப்பாக நம்ம வந்து நல்லா கிளம்பி இங்கே வந்துட்டு இங்கே விடியகாலம் வந்தொவுன்னே நம்ம வந்து இங்கே குளிச்சு கிளிச்சு டிரெஸ்யெலாம் கரெக்டாக ஒரு ஏழ் எட்டு மணிக்கெலாம் வீட்டை இங்கே ரூம் விட்டோம்னா நம்ம வராஹி அம்மன் போய்விட்டு அப்படியே பாம்பாட்டி சித்தரை போய்விட்டு லஞ்சுக்கு கூட நம்ம ரூமுக்கு வந்துடலாம் ஓகேங்களா அங் ஓகே ஓகே அங்கே பக்கத்தில் இன்னும் ரெண்டு இப்போ விநாயகர் கோயிலிருக்கு அதுவும் பார்க்கலாம் வேணால் ஆ அது பார்த்துட்டு நம்ம தரிசனம் முடிச்சுட்டு வரலாம் ஓகேவா ம் சரி ஆ கண்டிப்பாக ரீச்சாகிட்டு விடியகாலையில எப்போதும் கொஞ்சம் முன்னமே வந்தாலும் பரவாயில்ல கால் பண்ணுங்க நான் எடுக்கிறேன் அதனால ஆ ஓகே வந்தொவுன்னே பண்ணுங்க நான் உங்களுக்கு நல்ல விதமாக சுற்றி காமிச்சி அனுப்புகிறேன் நீங்கள் அதுக்கான அமௌண்ட்டும் எனக்கு பே பண்ணிடுங்க ஒன்றும் கொஞ்சம் கூட குறைச்சி இருந்தாலும் பண்ணிவிடுங்க

ம்